பல்சர் ஒன் ஃபிஃப்ட்டி இந்த பைக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி இதோட சிசி வந்து ஒன் ஃபிஃப்ட்டி சிசி இது வந்து ஒரு நல்ல பிக்அப்பிங் ஸ்பீடை கொண்ட ஒரு வண்டி இது வந்து ஒரு ஃபேமிலி வெகிக்கள் ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த மாதிரியெலாம் கிடையாது இது ஒரு சிறந்த ஃபேமிலி வெகிக்கள் பில்லியன் டிரைவ்ரோட சீட்டு ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது நார்மலாக தான் இருக்கும் லேடிஸ் பின்னாடி உக்காந்துக்கிற மாதிரி ரெண்டு சைடு ஃபுட் ரெஸ்ட்டு சேரி கார்டு எல்லாமே கொடுத்துருக்கும் இதில் வந்து டிவின் ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதனால வந்து உங்களுக்கு வந்து பிரேக் பிடிக்கும் போது சறுக்கிவிடும் அப்படிங்கிற பிரச்சினைகள்லாம் இருக்காது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீடா மீட்டர் டிஜிட்டல் ஸ்பீடா மீட்டர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபீயலோட கெப்பாசிட்டி இன்னைய எவ்வளோ கிலோ மீட்டரு போகும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஸ்பீடா மீட்டரில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து மொத்தம் ஏழு சென்சார் இருக்குது அதில் வந்து சைட் ஸ்டேண்ட் சென்சார் அப்ஸ் அண்ட் டவுன் சென்சார் அந்த மாதிரி நிறையா இருக்குது சைட் ஸ்டேண்ட் சென்சார்னால் நீங்கள் வந்து வண்டியை சைடு ஸ்டேண்ட் போட்டுயிருந்தீங்கனா வண்டி ஸ்டார்ட் ஆகாது ஸ்டேண்டை எடுத்து விட்டிங்கன்னால்தான் ஸ்டார்ட் ஆகும் அப்ஸ் அண்ட் டவுன் சென்சார்னால் வண்டியை எங்கேயோ ஒரு வேகமாக போய்விட்டு ஒரு பிரேக் அடிக்கிறிங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக லிமிட்டை தாண்டி அழிஞ்சுருச்சினா வண்டி அங்கேயே ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னால் ஓவர் ஸ்பீடு அதாவது வந்து நூ நூறு நூற்றி பத்தெலாம் போனீங்கன்னால் வண்டி ஆட்டோமெட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இந்த சென்சார் நிறையா ஏழு சென்சார் இருக்கிறனால ஒரு சேஃப்ட்டியான ரைடும் உங்களால் பண்ண முடியும் உங்களுக்கு வே வேறு இதில் வந்து இப்போது நான் ஏபீஎஸ்யெலாம் பார்த்திங்கனா உங்களுக்கு வண்டி இங்கே பிரேக் அடிச்சுங்னா ஸ்கிட்டாகி வழுக்கி விட்டுரும் ஆனால் இதில் அப்படி கிடையாது இதில் வந்து எம்ஆர்எஃப் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்டில் வந்து நயன்ட்டி நயன்ட்டி அப்படிங்கிற டயரும் பேக்கில் வந்து நயன்ட்டி ஒன் எயிட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க